இப்போ வயல்ல வந்து அறுவடை பண்ணுறது திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் அறுவ அறுவடைத் திருவிழான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அறுவடைத் திருவிழான்னா என்னன்னா பண்ணுவோம்னா இப்போ உன் நெல் உன் நெல் என் நெல் எல்லா நெல்லையும் அறுத்து ஒன்றா கொட்டி அதில் வந்து யார் நெல் வந்து அதிகமாக வருதோ அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்கள் ஏன்னா என்னோட மகசூல் அதிகமாக இருக்குது அறுவடைத் திருவிழான்றது வந்து ஒரு மக்களுக்கு வந்து விவசாய மக்களுக்கு வந்து ஒரு ஈல்டு ஒரு ஒரு அந்த அந்த மொத்த பணத்தையும் வச்சிருந்த பணத்தையும் கொஞ்ச நஞ்சல்லாம் செலவு பண்ணிட்டு வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் விவசாயத்தில் போட்டு அதை திரும்ப எடுக்கும்போது ஒரு சந்தோஷம் அதனால் அதை வந்து திருவிழா மாதிரியே கொண்டாடுவாங்கள் இப்போ தை திருவிழா கொண்டாடுகிறாங்கள்ல அந்த மாதிரி அத்திருவிழா மாதிரியே கொண்டாடுவாங்கள் திருவிழா கொண்டாடும்போது மக்கள் வந்து சந்தோஷமாக புத்துடை உணர்ச்சி புத்துடையெல்லாம் அணிந்து அந்த நெல்லை அறுக்க போவாங்கள் நெல்லை அறுத்து அதை திரும்ப வந்து அது கமிட்டியில ஏற்றி அதை விற்பனை செஞ்சிட்டு அவங்க திரும்ப ம ஆ திரும்ப பழையபடியே அந்த அந்த தி திரும்ப அந்த விவசாயத்தை பண்ணுவாங்கள் அதனால் அவங்களுக்கு வந்து அந்த விவசாயன்றது அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு மாதிரி அது கூட சொல்லலாம் அது வந்து அவங்களுக்கு பாரம்பரியம் அது அதனால் அவங்க திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்கள்